ஆமாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆ சரிங்க எந்தமாதிரி ஃபோன் வேணுங்க சரிங்க எந்த ரேட்ல பார்க்குறீங்க சரிங்க எந்த கம்பெனி சரி ஆ சரி சொல்கிறேங்க ரேட்டு வந்து பத்தாயிர்ருபாலேருந்து இருபதாயிரம் முப்பதாயிர்ருபா வரைக்கும் இருக்குதுங்க சரிங்களா பத்தாயிரம்ருபா பத்தாயிர்ருபா எடுத்தால் ஒரு ஒரு கிஃப்ட்டு பாக்ஸ்ஸு கொடுப்போம் சரிங்களா இப்போ மு முப்ப முப்ப முப்பதாயிரத்து மேலே முப்பதாயிரருவா நாப்பதாயிரருவா ஃபோன்னு எடுத்தால் ஹெட் ஹெட் ஃபோன் கொடுப் கொடுப்போம் அப்புறம் ஆ அப்புறம் வேறென்ன அப்படிங்களா இஎம்ஐலன்னா அதுக்கு தகுந்தமாதிரி தான் ரேட்டு வரும் சரிங்களா ஆமாம் முதல்ல இந்த பத்தாயிரருவா பத்தாயிரருவா ஃபோன்னுக்கெல்லாம் ஈஎம்ஐ இல்லைங்க ஒரு முப்பதாயிர்ருபா மேலே இருந்தால் தான் ஈஎம்ஐ கட்ட முடியும் இதில் முப்பதாயிர்ருபா ஃபோன் எடுத்தீங்கன்னால் முதல்ல பத்துருபா பத்தாயிரருவா கட்டணுங்க ஆ மாதம் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா கட்டணுங்க சரிங்களா அது உங்களால் முடியுமா சரி எப்போ வருவீங்க ஞாயிற்று ஞாயிற்றுக்கெழம ஃபுல்லாக இருக்குதுங்க

ஆ சரிங்க வாங்க ஆ நாங்கள் இருப்போம் கஸ்டமர் ஸ்டாஃப்பெல்லாம் இருப்பாங்க ஓனரு மேலே இருப்பாங்கங்க ஆ ஆ சரிங்க ஆ சரி